தொடக்கத்தில் நீச்சல் பயிற்சி செய்பவர்கள் செய்யும் தவறுகள் என்ன என்றால் ஆறு அல்லது குளத்தைப் பார்த்த உடனே உடனே இறங்கி விடுவார்கள் ஆழம் தெரியாமல் காலை விடுவது பலமொழி இறங்கி விட்டு அப்புறம் நீச்சல் தெரியாமல் முழ்கி இறந்து விடுவார்கள் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது அருகில் இருப்பவர்கள் கையை காப்பாற்றி விடுவார்கள் அப்படி அருகில் யாருமில்லாததால் மரணம் நிச்சயம் எனவே சிறிது சிறிதாக ஆழம் எவ்வாறு உள்ளது என்றுப் பார்த்து மெதுவாக இறங்க வேண்டும் பாறை பாசான் உள்ள தரையில் படிக்கட்டில் இறங்க சூட வழுக்கி விழுந்து விடுவோம் எனவே அவ்வாறு இருக்கும்போது அருகில் யாரும் நீச்சல் தெரிந்தவர்களை வைத்துக்கொண்டு தெரியாத கிட கிணறு ஏரி இவைகளில் இறங்கக்கூடாது இன்கேஸ் இருந்தால் கயிறுக் கட்டிக்கொண்டு கேணியில் இறங்கி நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் நீச்சல் தெரிந்தவர் அருகில் இருக்க வேண்டும் தண்ணீர் பயத்தை போக்க சுற்றி சேப்டி பலூன் கட்டிக்கொண்டு இறங்கி அவரது பயத்தை போக்கலாம் இவ்வாறு தான் நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அவசரப்பட்டு எந்தவொரு ஏரிக் குளத்திலோ கடலிலோ இறங்கக்கூடாது உயிர் மிக மிக முக்கியம்